இப்போ வந்து பார்த்திங்கனா அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்தரை அதுக்கப்புறம் தைலம் வகை இந்தமாதிரி வர்ற நியூஸ்ஸு அதை விளம்பரமெல்லாம் பார்த்திங்கனா நம்மளுக்கு ப்ரோஜனமாக இருக்குது மற்றபடி வேறு எந்த விளம்பரம்னால் இப்போ வந்து பார்த்திங்கனா அந்த பீட்சா விளம்பரம் அதெலாம் போடுறாங்க அதெலாம் விளம்பரத்துக்காண்டி பார்த்திங்கனா அதில் வந்து இந்த கம்மு ஊற்றி ஒட்டவச்சு அது ஒழுகுறமாதிரியெல்லாம் பண்ணி அதில் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறமாரி அப்படியே காமிக்கிறாங்க அது வந்து அப்படினு சொல்லி வாங்குவாங்கனு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஆனால் அது அப்படியெல்லாம் இருக்காது விளம்பரத்தில் காமிக்கிறமாதிரியே வந்து விளம்பரத்தில் காமிக்கிறமாதிரியே வந்து போய் நம்ம நேரில் வாங்கினாலும் இருக்கப் போறதில்ல இந்த பேஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னும் வந்து பார்த்திங்கனா இந்த பிஸ்கெட்டு இந்தமாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா பெரிய பெரிய ஆக்டருங்க இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க அதெலாம் பார்த்துட்டு நாம்பளும் வந்து சரி இவங்களே ரெஃப்ரல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்குகிறோம் ஆனால் அதெலாம் எதுவுமே ப்ரோஜனமாக இருக்காது முக்கால்வாசி நம்ப நம்ப எங்கே பார்க்குற எது எதில் பார்க்குற விளம்பரமும் எதுவுமே வந்து நம்பளுக்கு தேவையானதா இல்லை எல்லாம் அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கான இதைத்தான் போடுறாங்க